எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்துக்கள் அதிகமாக இருக்கிறாங்க வாரம் வாரத்தில் ரெண்டு முறை செவ்வாய் கிழம வெள்ளிக் கிழம கோவிலுக்கு போவாங்க பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணி அழகாக வருவாங்க வந்து அதே மாதிரி நாங்கள் வந்து கிறிஸ்துவம் சார்ந்தவர்கள் நாங்கள் என்ன செய்வோன்னால் வாரம் ஒரு முறை மட்டும்தான் தேவாலயத்துக்கு செல்வோம் அங்கே போய்விட்டு திருப்பலி முடிச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் வேறு இருப்போம் மாலை போடுவோம் காவி வேஷ்டி கட்டுவோம் இந்த நாற்பத்தி எட்டு நாளிலும் ஒரு வேளை சாப்பாடு தான் சாப்பிடுவோம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சு கடைசி வாரம் வெள்ளி பெரிய வெள்ளி வரும் அந்த வெள்ளிக்கு கடுமையாக நாங்கள் விரதம் இருப்போம் சாமிக்காக அடுத்து ஈஸ்ட்ரு வரும் அது மூன்றாம் நாளில் ஏசு உயிர்க்கிறார் அப்படின்ற ஈஸ்ட்ரு வரும் அப்போ நாங்கள் எல்லாேரும் சந்தோஷமாக இருப்போம் இதுவே எங்களினுடைய ஊரினுடைய கலாச்சாரம்